எனக்கு போக ரொம்ப பிடிக்கிற இடங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தஞ்சாவூர் பெரியக்கோயில் பிடிக்கும் அது ஒரு ஷிவன் கோயில் எனக்கு ஷிவனை பிடிக்குங்குறதனால எனக்கு அந்த கோயிலுக்கும் போக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சிற்பங்கள் அந்த கோவிலோடய ஆர்க்கிடெக்ச்சரை பார்க்கறத்துக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்கும் மிக சக்திவாய்ந்த கோயிலும் கூட அந்த சுற்றுசூழலையும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது தஞ்சாவூரில் அமைந்துள்ளது இரண்டாவது தாஜ்மஹால் ஆக்ராவில் உள்ளது காதலர்களுக்கான ஒரு சின்னமாக விளங்குகிற தாஜ்மஹாலை வாழ்வில் ஓர் முறையாவது பார்த்துவிடவேண்டும்

அதை நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கூட ஒரு புகைப்படம் எடுக்கணுன்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது ஸோ ஒன் டைம் நான் போயிட்டு வந்துவிடுவேன் நெக்ஸ்ட் வந்து கேதார்நாத் டெம்பிள் அதுவும் ஒரு ஷிவன் கோயில் தான் அது எனக்கு பிடிக்கும் நாலாவது வண்டலூர் ஜூ வண்டலூரில் இருக்கிற இந்த வண்டலூர் ஜு வந்து எனக்கு போகணுன்னு ஆசை ஏன்னால் அங்கே உள்ள விலங்குகளை நான் பார்க்கணும் சிங்கம் புலி யானை அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அதை ஒருநாளாச்சும் என் லைஃபில் போய் நான் பார்க்குணும் அஞ்சாவது இடம் வந்து வேளாங்கண்ணி கோயில் வேளாங்கண்ணி நாகப்பட்டினத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில்தான் இருக்குது வேளாங்கண்ணி அது எனக்கு போகிறத்துக்கு அது எனக்கு பிடிக்கும் அங்கே போனால் கொஞ்சம் ரிலீஃப்பாக இருக்கும் அப்புறோம் பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் வருவோம்